நான் வெளாடுற கேமு எனக்கு பிடித்த கேமு கபடி கபடியினால என்ன யூஸ்ஸுனா கபடியினால ஸ்டேட்டு கொஞ்சம் ஸ்டேட் போவேன் போய்ட்டு விளாண்டு ஒரு சர்டிரிவிகேட் வாங்கி சர்டிவிகேட் வாங்கினா அந்த சர்டிவிகேட்டை வெச்சு போலீஸுக்கு போலீஸ் வேலைக்கு போகலாம் போலீஸ் வேலைக்கு சர்டிவிகேட் யூஸ் ஆகும் கபடி விளாண்டா ப்ரோ கபடி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஒரு ஸ்டேட்டு அதையும் தாண்டி ப்ரோ கபடிக்கு விளாட ஒரு வாய்ப்பு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு ஒசரம் கபடி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிட்டுருக்கேன் ரொம்ப பயிற்சி பண்ணி கபடி விளாண்ட்ருக்கேன் முக்கியமாக பர்தீப் நர்வால் மாதிரி வரணும்னு ஒரு ஆசை பர்தீப் நர்வால் மாதிரி ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒரு ஃபேமிலி ஒரு எனக்குனு ஒரு லைஃப் ஸ்டைலு ஒரு ஃபேமிலி வந்துடும் அந்த கேமால் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அந்த கேமினால நிறையா பேர் ஒரு ஜாப்பு போலீஸ் வேலை ஆகியிருக்காங்க போலீஸ் வேலைக்கும் போய்ருக்காங்க இது அப்பறம் இது ஃபாரஸ்ட் ஆஃபீசராக நிறைய பேர் ஆகியிருக்காங்க அந்தமாரி ஒரு ஜாப் வந்தால் கூட போதுமில்ல இந்த கேமு கபடி பிடிச்ச கேமு கபடியினால தான் எல்லாம் நல்லா இருக்குது கபடி கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ஆகணும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் தமிழ் பசங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் தமிழ் பசங்களுக்கு கபடி வாய்ப்பே தர மாட்றாங்க அப்படியே வாய்ப்பு தந்தாலும் பணம் இருக்கணும் பணம் இருந்தால் தான் கபடியில உள்ளேயும் அனுப்ச்சு வைக்கிறாங்க கபடி விளாடணும்னு ஒரு ஆசை விளாண்ட்டு தான் இருக்கேன் அது உள்ளே ப்ரோ கபடி விளாடணும்னு ஒரு ஆசை ப்ரோ கபடிக்கு மட்டும் செலெக்ட் ஆகிட்டா நல்லா இருக்கும் என்னோட பெரிய பெரிய பிளேயர்லாம் இருக்காங்க என்னோட பெரிய பெரிய அண்ணா அவங்களாம் கேம் பிளே பண்ணிட்ருக்காங்க அவுங்களுக்கெல்லாம் பயன் ஆனது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது உள்ளே போய்ட்டாங்க அவங்களும் ரொம்ப நல்லா விளாட்றாங்க அவங்களுக்கும் கொஞ்சம் ஆல் த பெஸ்ட் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு லைஃப் ஸ்டைலு வந்து அவங்களுக்கும் ஒரு லைஃபு செட்டில் ஆகி நல்லா இருக்காங்க சுதாகர்னு ஒரு கேப்டன் சுதாகர்னு ஒரு பிளேயர் இருக்கார் பட்னா பைரேட்ஸில் ஒருத்தர் இருக்கார் அவரோட குடும்பம் பாத்தோம்னா அண்ணன் தம்பி நாலு பேர் அவங்க அப்பா அம்மா கொஞ்சம் ரொம்ப ஒரு உடம்பு சரி இல்லாமல் ரொம்ப ஏழ்மையாக இருக்காங்க அவர் ரொம்ப பின்தங்கிய குடும்பம் அந்த குடும்பலாம் அவங்க குடும்பத்துலேயும் நாலு பேரால் நாலு பேரில் மூணு பேத்தால சாதிக்க முடியாததை அவரோட கடைசி பையன் சாதித்து சுதாகர் இப்போ ப்ரோ கபடியில் விளாண்டு அவங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்க இப்பயும் சென்னையில் வந்து அண்ணா ஆடினாரு ஒரு நாலு மேட்ச் ஆடினாரு நாலு மேட்ச்சில் ரெண்டு மேட்ச்சி விளாட வாய்ப்பு கொடுத்தாங்க அந்த வாய்ப்பு கொடுத்த மேட்ச் அப்போ அந்த அண்ணன் ரொம்ப நல்லா கேம் பிளே பண்ணி நல்ல ஒரு டீமை முன்னேற்ற கொண்டு வந்தார் அவரு தான் சுதாகர்னு கேட்டாலே இப்போ எல்லாம் சொல்வது ப்ரோ கபடியில் சுதாகர் தான் சுதாகர் ஒரு நல்ல ஒரு ரெய்டர் ரெய்டு நல்லா ஆடுவார் அவரு தான் கேம் இம்ப்ரூவ்மெண்ட் அவரை பார்த்து தான் ஒரு மாடல் ஸ்டைலாக வரணும்னு ஒரு ஆசை அவரு போகிற ரெய்டு அவர் லெஃப்ட் ஹேண்டு லெஃப்ட் சைடு போய்ட்டு ரெய்டு ஆடுவார் லெஃப்ட் சைடு ரெய்டு டுக்கி பாயிண்ட்டு ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் எடுக்கிறப்பையே டுக்கி பாயிண்ட்டு தான் டிக்கி பாயிண்ட் எடுத்து வந்தார் வெளியே அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கும் பிடித்த ஒரு கேம் என்னன்னா கபடி தான் அவர் விடாமுயற்சி அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ள போய்டணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டாரு கபடி வெளாடுறதுக்கு எப்படியாச்சும் உள்ளே போய்டணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பயிற்சி எடுப்பார் தோத்துட்டாரா ஒரு மேட்ச்சி தோத்துட்டாருனா அடுத்த மேட்ச்சி நம்ம ஜெயிச்சாகணும் அதை நெனைச்சி ஓடுவார் புல்அப்ஸ் எடுப்பார் கொஞ்சம் ஒர்க்அவுட் பண்ணுவார் ரொம்ப கஷ்டப்படுவார் விடியற்காலையிலே மூணு மணிக்கெல்லாம் எழுந்து ஓடி விளாண்டு அப்படி இருப்பார் அவரை பார்த்து எனக்கு ஒரு நம்மளும் ஒரு அந்த மாதிரி ஆவணும்டா அப்படின்னு இருக்கு அப்புறம் பக்கத்து ஊரில் ஒரு அண்ணன் இருக்கார் என்ன எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு அந்த அண்ணனும் கபடி பிளேயரு தான் செமையாக விளாடுவாரு அவர் பேர் ஹரி அவரும் செம்ம கேம் பிளேவை வெச்சுக்கிட்டு கையில் வெச்சுக்கிட்டு அவரால ஸ்டேட்டு எல்லா இடத்துக்கும் போய்ட்டு டிஸ்ட்ரிக்ட்டுலாம் போய்ட்டு ஜெய்ச்சிட்டு கீச்சிட்டு வந்துட்டார் ஆனாலும் அவங்கள எடுத்துக்க மாட்றாங்க ப்ரோ கபடிக்கு இப்போ செலக்ட் ஆகிறன்ட்டு செலக்ட்டு பண்ணாங்க அவருக்கு உடம்பு இல்லை அப்படி சொல்லிட்டு வெளியே அனுப்ச்சு வெச்சுட்டாங்க அதுவும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாயிடுச்சி அவரோட குடும்பமும் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் அவர் விளாட்ற கேம் பிளே நல்லா இருக்கும் அவர் இன்னர் தான் ஆடுவார் லெஃப்ட்டு கார்னர் ஆடுவார் ரைட் கார்னர் எல்லாம் ரெய்டு லெஃப்ட் கார்னர் ஆல் ரவுண்டர் அவரு அவரு ஒரு நல்ல ஒரு கேம் பிளே தருவார் ஆள் எப்படி சொல்கிறதுனா கபடி தான் அப்படின்ட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவருல அவரும் ஒருத்தரு சுதாகர் அண்ணனும் ஒருத்தர் நானும் அவங்கள போல் வரணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் நான் எனக்கு பிடிச்சது தமிழ் தலைவாஸ் தான் ஆனால் டீமு ஆனால் தமிழ் டீம் தமிழ் தலைவாஸாக இருந்தாலும் அண்ணன் விளாட்றது பட்னா பேஸு பர்தீப் அண்ணா விளாட்றது இது சுதாகர் அண்ணா விளாட்றது அவரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் சுதாகரோட சுதாகர் இப்போ தான் போய் விளாண்டதுனால அவரு எனக்கு இப்போ தான் பிடிக்கும் அதுக்கு முன்னாடி எனக்கு பிடிச்சவரு பர்தீப் நர்வால் பர்தீப் நர்வாலும் பார்த்து டிக்கி பாயிண்ட்டு இப்படிலாம் ரெய்டு வந்தால் இப்படி ஒக்காந்து பிடிக்க வந்தாங்கன்னா இப்படி ஒக்காந்து வரணும் அப்படின்னு ஒரு ஆசை அந்த மாதிரிலாம் தோன்றியிருக்கு நல்லா ஒரு கேம் பிளே தரணும்னா சுதாகர் போல் வரணும்னா இப்படி தான் அவர் போல் ஆடணும் கபடி தான் கபடி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் இல்லை கபடியை விட்டா கிரிக்கெட்டு விளாடுவேன் கிரிக்கெட்டு வந்து இங்கே பசங்கள் வெளாட்றவங்க கபடி விளாட்றது வந்து எனக்கு கொஞ்சம் பிடித்த கேம் ஃபர்ஸ்ட்டு கபடி தான் அங்கே கிரிக்கெட்டு விளாட்றது வந்து எதுக்குனா இங்கே வெளியே வந்து டோர்னமெண்ட்டு டோர்னமெண்ட் அந்தமாரி நடக்கிறப்ப அங்கே போய்ட்டு பிரைஸு போட்டு ஜெய்ச்சிட்டு வருவோம் ஒரு லட்சம் ஒன்ரை லட்சோம் அந்தமாரி மேட்ச் வைக்கிறப்போலாம் நாங்கள் போய்ட்டு விளாண்ட்டு வந்து ஜெய்ச்சிட்டு வருவோம் அதேமாதிரி இந்த அம்பதாயிரம் பத்தாயிரம் அப்புடில்லாம் வைச்சாங்கன்னா போய்ட்டு ஜெய்ச்சிட்டு பிரைஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கப்புலாம் பெரிய பெரிய கப்பு தூக்கிக்கிட்டு வீட்டில் வந்து டான்ஸ் ஆடிட்டு கிடப்போம் அது எதுக்கு போகிறேன்னா டான்ஸு இது அது எதுக்கு போகிறேன்னா வீட்டில் கைச்செலவுக்கு காசு இல்லை பந்து பாலு இந்தமாரி வாங்குறதுக்கு அதுக்கு ஒசரம் போவோம் கபடி விளாண்டுட்டு இருக்கிறதோட நாங்கள் கிரிக்கெட்டு இங்கே அதிகமாக பிராக்டிஸ் எடுக்கிறது கொஞ்சம் பசங்கள் அதிக பேர் கிரிக்கெட் வெளாட்றேன்றதுக்கு ஒசரந்தான் நான் அங்கே போய் விளாடுவேன் நான் போய் விளாடுவேன் மற்றபடி எனக்கு பிடிச்ச கேமுலாம் கபடி தான் கபடி விளாட பசங்கள் வர மாட்டாங்க இருந்தாலும் எனக்கு ஆசை ரொம்ப கபடி விளாடணும்னு அந்த கபடி விளாட்றதுக்கு ஒசரம் நான் கிரிக்கெட்டு பசங்கள் இல்லையே கிரிக்கெட்டு விளாட்ற மாரி பசங்கள் கபடி விளாட்றதுக்கு வர மாட்றாங்களே சொல்லிட்டு கபடிக்கு ரொம்ப ஹார்டு ஒர்க் இங்கே அப்போது பண்ண முடியலை வெளியூராக இருந்தால் போய்ட்டு ஹார்டு ஒர்க் பண்ணலாம் வெளியூரில் போய் தான் விளாட்ற மாதிரி இருக்கு இங்கே உள்ளூரில் கபடி விளாட முடியலை எங்க கிராமத்துல கபடி பிட்ச்சினு போட்டு வைச்சா மழைத்தண்ணி எல்லாம் வந்து அடிச்சுட்டு போகுது மழைத்தண்ணி அடிச்சுட்டு போகிறதுனால பிட்ச்சுக்கே கபடி வெளாட்றதுக்கே ஒரு இடமே இல்லை சரியான இடமே அதேமாரி செவன்ஸு இல்லை கபடி விளாட்றதுக்கு ஆனால் நான் வந்து வெளியூரில் போய்ட்டு சின்ன சேலத்தில் போய்ட்டு கிரவுண்டுல போய்ட்டு பசங்கள் கூட போய்ட்டு அங்கே போய்ட்டு விளாண்ட்டு ஜாலியாக இருப்பேன் பிடித்திருக்கும் அது இங்கே கேமிங் பிளே நல்லா இருக்கும் நல்ல ஒரு கேம் பிளேவாக இருக்கும் பசங்கள் கூட விளாட்றதுக்கூட பெரிய பெரிய பிளேயரு கூட இந்த ஸ்டேட் பிளேயர் அவங்க கூட போய்ட்டு விளாட்ணுன்னு ரொம்ப ஆசை அவங்க கூடலாம் போய்ட்டு அவங்க கையை பிடிச்சிக்கிட்டு செவன்ஸில் நானும் உள்ளே ஆடி கிக் பண்ணி கிக்லாம் விட்டுக்கிட்டு ரெய்டு நல்லா ஆடி அவங்களும் நல்ல பேர் கைத்தட்டி வாங்கினா அவங்க ஒரு நல்ல பிளேயர்னு தம்பி நீ நல்லா விளாட்றடா அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அவங்க கூடலாம் விளாட்ணுன்னு ரொம்ப நாள் ஆசை அவங்க கூட வெளாண்டு நான் ஒரே ஒரு நாள் மட்டும் பாலாஜி அண்ணன் கூட போய்ட்டு விளாண்டேன் ஹரி அண்ணன் கூட போய்ட்டு விளாண்டேன் ஹரி அண்ணனும் பாலாஜி அண்ணனும் ரெண்டு பேரும் லெஃப்ட் அண்ட் ரைட் விளாடுவாங்க அவங்க கூட நான் போய் விளாண்டேன் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவங்க கூட விளாண்ட அப்போல்லாம் அவங்க வந்து எனக்கு வந்து எப்படின்னா ஒரு மோட்டிஷன் தந்தாங்க இப்பிடில்லாம் விளாட்றா தம்பி இப்படி இருந்தா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டது தான் கபடியே அவங்க வந்து என்னை வந்து இப்படி விளாட்றானு சொல்லி கையை நிற்க வெச்சு பிடிச்சி வைச்சாங்க இங்கே வடிவேலு அண்ணன்னு ஒரு அண்ணன் இருக்காங்க அவங்க கூட விளாட்றப்ப தம்பி இப்படி வாடா இப்படி வந்து நில்டா இப்படி வந்து பிடிடா அப்படின்னு சொன்னாங்க மமுட்டி போடுறா மமுட்டி போட்டு எடுத்து குடுடா எவனுக்கும் பயப்படாதடா நெஞ்சை நிமிர்த்தி விளாட்றா ஒரு தெனாவட்டில் தைரியத்தில் விளாட்றா பயப்படாதடா யாருக்கும் பயப்படாமல் விளாட்றா அப்படி இப்படி சொன்னாங்க அவங்கள பார்த்து நான் கற்றுக்கிட்டது ஒரே விஷயம் முயற்சி தான்டா முயற்சி பண்ணுடா எதுக்கும் பயப்படாதடா ஆடுறா அவங்க வடிவேல் அண்ணன் எங்கள் ஊரில் எங்கள் அண்ணன் அவர் கூட இருந்தாருன்னா அவங்கள பார்த்து நாங்கள் கற்றுக்கிட்டது அவரு கையை பிடிச்சிக்கிட்டு நான் விளாண்டன்னா அவரு வந்தாருன்னா நானும் பின்னாடியே போய் அடிப்பேன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் போய்ட்டு நின்று அடித்து தூக்கி வெளியே போட்டுருவோம் கபடியை பொறுத்த அளவுக்கு அவரு கூட இருந்தாருனா ரொம்ப தைரியமா நாங்கள் விளாடுவோம் அவரு தான் கொஞ்சம் கேமிங் கேமை சொல்லித்தந்தவர் அவர் தான் அவர் கூட நல்லா விளாடுவேன் வீட்டில் கிராமத்தில் நாங்கள் விளாட்றப்பெல்லாம் பசங்கள் யாரும் வரலைனா கூடும் வடிவேல் அண்ணன் எங்களுக்கெல்லாம் வந்து சொல்லித்தருவாங்க இப்படி விளாட்றா இப்படி காலை வைடா அவன் வர்றப்ப இந்த சைடு ரொட்டேட் பண்ணி போடா அப்படின்னு சொல்வாங்க காலையில் ஆனால் ட்ரைனிங்கு ரொம்ப ஆகும் ட்ரைனிங்கு கொடுப்பாங்க காலையில் எழுந்து ரன்னிங் ஓடணும் நீங்கள் எங்கேடா ஓடவே மாட்டிங்கடா அப்படி இப்படி சொல்வாரு அதனாலையே எனக்கு அந்த கோவத்துலேயே நான் எழுந்து காலையில் எழுந்து ரன்னிங் ஓடி இதலாம் பண்ணி ஜிம்முக்கெல்லாம் போய் ஒர்க் அவுட்லாம் பண்ணி உடம்பு ஏற்றி வெச்சு விளாடணும்னு ஆசை கபடி நல்ல ஒரு கேம் அதுக்கு பிடிச்ச மாதிரி நான் விளாடணும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை தரும் எப்பவும் கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி தான் பிடிச்ச கேமே கபடி தான் கபடியினால என்ன பயன்னா எனக்கு கபடி விளாண்டா ஸ்டேட் லெவல் போய்ட்டு கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் போய்ட்டு ப்ரோ கபடியில் போய்ட்டு கலந்துக்கிட்டு ஜெயித்துட்டேன்னா ப்ரோ கபடி உள்ளே போய்ட்டேன்னா என் குடும்பம் என் கஷ்டம் எப்படி சொல்கிறது என் லைஃப் ஸ்டைல் எல்லாம் மாறிடும்ல அதுக்கு ஒசரம் தான் கபடி உள்ளே போய்ட்டு விளாடணும் நான் விளாட ஆசைப்பட்றதே கபடி தான் கபடி வெளில உள்ளே போய்ட்டேன்னா நான் பாட்டுக்கும் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எந்த ஒரு பாலிஷும் இல்லால் இருந்துக்கணும் கபடி உள்ளே விளாட போகிறத விட ஜாதி எதுவும் பார்க்காம எங்களை உள்ளே விட்டாங்கனா பின் தங்கிய ஜாதினு எதுவும் பார்க்காம உள்ளே விட்டுட்டாங்கன்னா சேர்த்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப ஒரு இது தமிழனையே தமிழன் சேர்த்துக்க மாட்றாங்க பணம் இருந்தால் தான் சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அதே ரொம்ப கஷ்டமாக இருக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை அப்படி நல்ல ஒரு பணக்காரனா பணக்காரன் பணம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கேமுக்கு பிளேயருக்கு தேவை திறமை தான் அந்த திறமைனா எங்கள்கிட்ட இருக்கு தான் திறமைக்கேத்தவன செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் ப்ரோ கபடியில் இன்னும் ப்ரோ கபடி தான் ஃபர்ஸ்ட்டு எல்லாத்தோட கபடி போய் ஆகணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தோடு இருக்கேன் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தருவது கபடி விளாடலாம் கபடி தான் கபடி கபடி கபடி கபடி கபடி கபடி கபடினு சொல்லி இந்த எல்லார் கூடயும் போய்ட்டு வர்றது தான் நல்ல ஒரு கேமுக்கான அர்த்தம் நல்ல ஒரு முயற்சியும் தரும் ஏழு பேர் செவன்ஸை ரெடி பண்ணி எங்கள் ஊர் எங்கள் கிராமத்தில் விளாட்றது எப்போதுனா பொங்கல் அன்னைக்கு போட்டி வெச்சு நைட் டைமில் விளாடுவோம் நைட்டு எட்டு மணிக்கு ஆரம்மிச்சோம்மா பதினோரு பன்னெண்டு மணி வரையும் விளாடுவானுங்க அப்போ தான் வெளாண்டேன்னா அப்போ தான் பசங்கள் கபடி விளாட்றதுக்கு நம்ம பசங்கள் இத்தனை பேர் வருவாங்களா அப்படின்னு அப்போ தான் எனக்கு தோணும் சரி கபடி விளாட்ற இப்போது விளாடலாம் இப்போ ஒரு நைட்டு இப்படி மட்டும் வந்து விளாட்றீங்களே வாங்க டெய்லி காலையில் விளாட்லான்னா வர்ற மாட்டாங்க நம்ம அவங்க காலையில் ஆச்சுன்னா அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்க வேலைக்கு போய்டுவாங்க ரொம்ப பிடிச்ச கேமு கபடி தான் கபடிக்கு ஒசரம் விளாடுவேன் நல்ல ஒரு கேம் பிளே பண்ணுவேன் கபடி தான் எல்லாம்